ஊடகம் ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலல்லாம் தமிழ்மொழி வந்து யாருமே வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் தமிழ்மொழிங்கிறது வந்து எங்களோடைய தாய்மொழி அது வந்து எங்களோடைய உயிர்மொழியும் கூட முதலல்லாம் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லயுமே வந்து கல்வி அமைப்பில் தமிழ்மொழியே வந்து தாய்மொழியாக வந்து எல்லா பக்கமும் இது பண்ணிகிட்டு வராங்க முதலல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டோ புக் பண்ணுறதா இருந்தாலும் கூட இப்போ வந்துட்டு ஊடகம் வழியாகவே நாங்கள் புக்கிங் பண்ணி நாங்கள் எதை ஏதாவது பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போது ரொம்ப ஆட்டோ புக் பண்ணுறதா இருக்கட்டும் உணவு கூட நம்ம வந்துகிட்டு ஊடகம் வழியாக நம்ம புக்கிங் செய்து நம்ம அதை வந்து வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறோம் முதலல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதா ஒரு செய்தி கேட்கணுன்னு சொன்னால் வானொலி மூலமாக தான் செய்திகளெல்லாம் கேட்க முடியும் இப்போ வந்து எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்து எல்லாமே கேட்குற அளவுக்கு நம்ம எது வந்து தொட்டாலும் நம்மளுக்கு உடனே வந்து அந்த செய்தி உடனுக்குடன் வந்து நம்மளுக்கு அந்த மொபைல் ஃபோனில் செய்திகள் வந்து நல்லபடியாக கிடைக்கிது உடனுக்குடன் கிடைக்கிது முதலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனயாவது வெவ்வேறு நாடுகளில் பூகம்பம் வருது நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொன்னால் முதலெல்லாம் கடிதம் மூலமாகவோ இல்லைன்னா மெயில் மூலமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு தகவல் வந்து உடனுக்குடனே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஊடகம் வந்து பெரும் துணையாக இருக்குது இப்போ நம்ம வீடுகளில் கூட நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவிங்க சொந்தக்காரங்களே வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் இதில் கூட நம்ம பேசிக்கலாம் எதில் கூடனாங்கன்னா விடியோகாலில் கூட நம்ம பேசிகிட்டு அவங்களை வந்து ஃபேஸ்ஸை பா முகத்த முகத்தயும் பார்த்து நம்ம பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆனால் முதலல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண முடியாது ஒரு லெட்ரு போட்டாங்கன்னா லெட்ரை வந்து சேர்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் பதினைஞ்சி நாள் ஆகும் அதுக்கப்புறோந்தான் அவங்க என்ன நிலவரத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன நிலமையில இருக்காங்க அப்படிங்குற தகவல் தெரியும் எல்லாம் அந்த ஊடகம் வந்த ப வந்தக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா எல்லா செய்திகளுமே வந்து அப்போப்ப அப்போப்ப நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதேப்போல் பத பார்த்தீங்கன்னா முதல எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு மொபைல் ஃபோனில் எல்லாம் ஆப்ஷனுமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன் சொன்னால் எல்லாமே தமிழிலே நம்ம பண்ணிக்கலாம் தமிழ்லேயும் நம்ம வந்து மொழியை தேர்வு பண்ணணுன் சொன்னால் தமிழ்லேயே நம்மளுக்கு எல்லா செய்திகளுமே நம்மளுக்கு கிடைக்கிது அதனால வந்து ஒன்றும் பிரச்சின இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வந்து யாருமே முதலல்லாம் படிக்க மாட்டாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே தமிழ்மொழி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்மொழி ரொம்ப கட்டாயமாக ஆக்கிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு கூட நம்ம வந்துட்டு ஏ மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லைன்னா ஒரு அவசர உதவி எண்ணுக்கு அழைச்சி எதாவது சொல்லணும் நான் வந்து ஏதாவது ஒரு டெத்து நடந்துருச்சு இல்லைன்னா இயற்கை சீற்றம் நடந்துருச்சு இல்லைன்னா எதாவது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா கூட உடனே இப்போல்லாம் வந்து ஊடகம் மூலமாக உடனடியாக உடனடியாக அவங்கவுங்களுக்கு யார்யார்க்கு தகவல் சொல்லணுமோ அதெல்லாமே பா போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயன்பாட்டில் இருக்கற இந்த ஊடகம் வந்து ரொம்ப பயன்பாட்டில் இருக்குது எல்லா செயல்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே பயன்படுத்துகிறாங்க ஈஸியாக படிக்க தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதவங்க எல்லோருமே வந்து மொபைல் ஃபோனில் வந்துட்டு கேம் விளையாட்றதுலேருந்து எல்லா தகவல் வாங்கிறதிலேருந்து தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறது முதல் கொண்டு நம்ம எல்லாமே வந்து இந்த மொபைல் ஃபோன் மூலமாகவே நம்ம எல்லாமே பண்ணிக்கிறாங்க எவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ நாடு விட்டு நாடு பேசுனால் கூட நம்ம இந்த ஊடகத்தை பயன்படுத்தி நம்ம பேசிக்கலாம் செய்திகளை வந்து உடனுக்குடன் வாங்கிக்கலாம் நான் ஒவ்வொரு நாட்லேயும் என்ன நிலவரம் அப்படிங்குறத கூட அப்போப்ப அப்போப்ப நம்மளுக்கு உலக செய்தியாகட்டும் எல்லா செய்திகளுமே நம்மளுக்கு அப்போப்ப இந்த ஊடகம் மூலமாக கிடச்சிருது அப்போ அந்த அப்போ என்னாகுது நம்ம எல்லோருமே வந்து இந்த ஊடகம் மூலமாக கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு இது நம்ம ரொம்ப வந்து நாலேஜபிளாக நம்மள கொஞ்சம் உலகம் சார்ந்த அறிவுகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இரு இருக்கிறதுக்கு இந்த ஊடகம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கறத நான் வந்து முழுசாக நானும் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகம் சொன்னால் மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது வா ச டெலிவிஷன் அதுலேயும் கூட நம்ம நிறையா செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் கூட நிறைய செய்திகளெல்லாம் கேட்குறோம் அதுவும் கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது செய்திகள் நாட்டு நடப்பு பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது சட்டமன்றத்தில் என்ன நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன நடக்குது அப்படிங்கறதுலாம் வந்து நம்ம அந்த செய்திகள் மூலமாகவும் நம்ம வந்து பார்த்துக்குலாம் அதனால வந்து ஊடகம் வந்து போதுமான அளவு பிரதிநிதித்துவம் செய்யப்படுறது அப்படிங்கறது நான் வந்து நான் வந்து முழுசாக நான் வந்து ஏற்றுக்கறேன் தமிழ்மொழியை வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து தமிழ்மொழியில் தான் வந்து செய்திகளே படிக்கின்றாங்க அதனால் ஒன்றும் பிரச்சின இல்லை அதனால் வந்து தமிழ்மொழி வந்து பிரதிநிதித்துவம் இருக்குது அப்படிங்கறத நான் வந்து நான் வந்து முழுசாக நான் வந்து நம்புறேன் இதுதான் என்னோடைய கருத்து